பழங்குடி மக்களுங்கிறது அதான் ஆதி காலத்தில் உள்ளவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க மலையில் வாழ்ந்து அங்குள்ள பழங்குடியினர்கள் வந்து அங்குள்ள காய் பழங்கள் சாப்பிட்டு விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்றவங்களா இருந்தாங்க ஆனால் இப்போ உள்ள இங்குள்ள போய் என்ன பண்ணுவாங்கன்னா பழங்குடியினர்கள் எல்லார்த்துக்குமே அந்த மாதிரி நல்ல மரங்களை வெட்டக்கூடாது அந்த மாதிரி அனிமல்ஸுலாம் கொல்லக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டே ஃபாம் பண்ணி உங்களுக்கு நாங்கள் இருக்கோம்னு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்குன்னு வீடுகள் வேலை வாய்ப்பு எல்லாமே வழங்கிட்டுருக்காங்க அதே மாதிரி இவங்க ஸ்டடீஸ்லேயும் சரி அவங்களுக்கும் கூட கொஞ்சம் எப்படி சொல்கிறது அதிகப்படியான ஸ்காலர்ஷிப் கொடுத்து நீங்கள் படியுங்க அப்படின்னு சொல்லியும் மாற்றி எல்லாத்திலியுமே கொஞ்சம் அவங்க அங்கே முன்னே மாதிரி இருந்தது இல்லாமல் நார்மலாக மற்ற மனிதர்கள் வாழும் மாதிரி நீ காட்டில் இப்படிலாம் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுர்மெண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி வீடுகள் கட்டி கொடுத்து கல்விலேயும் சரி சுகாதார அடிப்படைத் தேவையும் சரி எல்லாமே கவுர்மெண்ட் பண்ணி கொடுத்து ஓரளவு நல்லா தான் இருக்காங்க ஆனால் ஸ்டார்ட்டிங்கில் இருந்ததை விட இப்போ எவ்வளோ அவங்கள்ட்ட முன்னேற்றம்லாம் இருக்குதுனா அவங்களுமே நல்லா படிக்கிற பசங்க இருக்காங்க டாக்ட்ரேட் எல்லாமே இன்ஜினியர்ஸ் எல்லாமே அங்குள்ள பசங்களும் இப்போ ஆர்வமாக வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க முன்னே மாதிரியான வேறுபாடுகள் எதுவுமே இல்லாமல் எல்லோருமே சமமானதாக படிக்கிறாங்க அதனால இது எல்லாத்துக்குமே காரணம் கவுர்மெண்ட் ஃபுல் சப்போர்ட்ன்னு தான் சொல்லணும் அது மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு மற்ற தேவையான உதவிகளை கூட கவுர்மெண்ட் செஞ்சுட்டு வர்றது மற்ற காஸ்ட்டை விட அந்த மாதிரி பழங்குடியினர் கஷ்டப்படுறவங்களும் ஏழை எளியவர்களுக்கு காலேஜ் ஃபீஸ்லேருந்து ஸ்கூல் ஃபீஸ் வரை எல்லாமே கம்மி பண்ணி அமௌண்ட் தான் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு சுதந்திரமாக காட்டில் வாழ்ந்துட்டு இங்கே கொஞ்சம் வாழ்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இங்கே உள்ள பீப்பிள்ஸ் எல்லோரும் அவங்கள ஏற்றுக்க ஆரம்பிக்கணும் இன்னும் அதனால கொஞ்சம் சவால்கள் வந்து பீப்பிள்ஸ் அக்ஸ்ப்ட் பண்ண அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி வேலை வாய்ப்பு எல்லாமே அவங்க காட்டில் இருந்த மாதிரி இங்கே அவ்வளோவான வேலைவாய்ப்புகள்லாம் ரொம்ப வேரியேஷன் படும் அதலாம் அவங்க புதுசாக அப்படியே கத்துக்கிற மாதிரி இருக்கும் வேறு சம்திங் அப்போது இப்போது படிப்பு தான் முக்கியோங்கறதுனால எல்லா பசங்களுமே எல்லா வேலையுமே இப்போ அவங்களும் கற்றுக்க ஆரம்பித்து பீப்பிள்ஸ்ஸோடு நார்மலாக சிட்டி பீப்பிளோடு அவங்களும் அக்ஸ்சப்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சாச்சு படிப்புலேயுமே இப்போ அவுங்க பழங்குடியினர் நம்பர் ஒன்னாக வந்துட்டுருக்காங்க தான் சொல்லணும்